என்னுடைய திருமண நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து நாலு என்னுடைய பையன் பிறந்த டேட் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து அஞ்சு எங்களுடைய பெண் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து ஏழு என்னுடைய மனைவி பிறந்தநாள் ஒன்று அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மகளிர் தினம் மார்ச்சி எட்டு